நான் ஆர்மிலருந்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து அன்று ரெண்டாயிரத்தி பதினாலு தான் ரிட்டைர்மெண்ட்டு அந்த பணத்தை வச்சு எதோ ஒரு டூ ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன் அந்த நிலத்துல எல்லாம் பூரா காம்பௌண்டு போட்டு அந்த நிலத்த மெய்ன்டைன்ஸ் பண்ணி சின்ன சின்ன செடி எல்லாம் வச்சு தென்னஞ்செடி கொய்யா செடி எல்லாமே வச்சு இப்போ வளர்த்துட்டு இருக்கேன் இப்போ நல்லா என்து அந்த ரெண்டு ஏக்கரும் பூரா தோட்டமாக நல்லா பச்சை பசுமை நல்லா இருக்குது